ஹலோ வணக்கம் சார் அது முத்து டிராவல்ஸா சார் சார் நாங்கள் வந்து இந்த கல்லணை டேமுக்கும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கும் போகணும் அதுக்கு நாங்கள் காரைக்குடியிலேருந்து போகணும் சார் நாளைக்கு போகணும் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எட்டு பேர் இருக்கோம் அதில் மூணு குழந்தைங்க அஞ்சு பேர் பெரியவங்க சார் ஆ அதுக்கு எவ்வளோவு சார் வரும்

ஆ எங்களுக்கு ஏசியெல்லாம் வேணாம் சார் நார்மலாகவே இது பண்ணுங்கள் அது இன்னைக்கு காலையில் நாங்கள் போய்ட்டோம்னா நா ம நைட்டுக்கு கோ வரைக்கும் போதும் சார் ம் எங்களுக்கு கொஞ்சம் ஆ குழந்தைங்கள் மூணு பேர் சார் கொஞ்சம் எங்களுக்கு நல்லா சேஃபாக போகிற மாதிரி நல்லா ட்ரைவிங் பண்ணுற மாதிரி ஒரு ஆளாக அனுப்பிவிடுங்க சார்

ஆ அந்த ரெண்டு இடத்துக்கு மட்டும் தான் சார் அதுக்கு அதுக்கு மட்டும் தான் நாங்கள் போகணும் இங்கேயிருந்து நாங்கள் எத்தனை மணிக்கு சார் கிளம்பி இருக்கணும் நீங்கள் எத்தனை மணிக்கு ஆளை அனுப்புவீங்க சார்

ஆ ஓகே சார் கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா சார் காசு

எங்களுக்கு ஒருத்தங்க நாங் நீங்கள் நல்லா இது குறைப்பீங்கன்னு சொல்லி தான் சார் எங்களுக்கு இந்த ச முத்து ட்ராவல்ஸை ச சொன்னாங்க அதனால் தான் நாங்கள் கால் பண்ணுனோம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிவிடுங்கள் சார்

ஆ ஓகே சார் ஆ சரி சார் ஆ நன்றி சார்